அன்ஸி டாக்டரா பேசுகிறீங்க ம் எனக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிடலுக்கு வரலாம்னு சொல்லி வந்துருந்தோம் அதுதான் உங்களை பார்க்குறதுக்கு வந்துருந்தோம் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போது கை கால்லாம் கொஞ்சம் வலிக்கிறது அதுதான் பார்க்குறதுக்கு வந்தோம் வீட்டில் தான் இருக்கோம் இல்லை எல்லா வொர்க்குமே நாங்களும் பார்ப்போம் மெஷினும் கொஞ்சம் பார்க்கும் காலைல ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிப்போம்

ஆமாம் வாங்கி சாப்பிடுவோம் ஓகே நான் எதுவும் டேப்லட் எதுவும் கிடைக்குமா உங்கள் வீடு உங்கள் வீடு இருக்கீங்களா இல்லை உங்கள் ஹாஸ்பிடலுக்கே வரட்டுமா ஆ சரி டாக்ட்ரு ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் ஆ ஓகே டாக்டர் நான் வரேன் ஆ ஓகே டாக்டர் ஆ ஓகே டாக்டர் தேங்க் யூ